ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னு பார்த்திங்கனா தளபதி விஜய் பிடிக்கும் எதனால அவரை பிடிக்குன்னு பார்த்திங்கனா சின்ன வயதில் கார்ட்டூனு அது மாதிரி போகோ சேனல்ஸ் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு மூவிகுள்ள என்டர் ஆகும்போது ஒரு ஆக்டராக எல்லோருக்குமே ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படி பிடிச்சவருதான் விஜய் அப்படி பிடிச்சதுலயே நெறைய பேரு இருக்காங்க அஜித் சூர்யா அதுமாதிரி இருக்காங்க இருந்தாலும் டக்குன்னு மைண்டில் வருமில்ல அதே மாதிரி ஒரு ஆக்டரு விஜய் ஏன்னா அவர் நடித்த படங்கள் அப்படி அவரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடிக்க ஆரம்பிச்சப்போது ரொம்ப அவமானங்கள்லாம் சந்தித்தாரு இந்த மூஞ்சிலாம் படம் நடிக்க வந்துட்டு டேரக்டரோட பையனுட்டு சினி ஃபீல்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்ற பேரெல்லாம் எடுத்தார் அந்த பேரெல்லாம் தாண்டி இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டராக வராருனால் அதுக்கு ஒரே காரணம் அவரோட உழைப்பு மட்டுந்தான் அவரோட மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நடிச்சிட்டிருக்காரு சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காரு எந்தெந்த கதைல்லாம் கரெக்டாக சக்சஸ்ஃபுல்லாக ஒரு நியூசோட மக்கள்கிட்ட போய் சேருதோ அந்த கதையை எடுத்துப் பண்ணிட்டிருக்காரு அதனால அடுத்தது எனக்கு பார்த்திங்கனா நெக்ஸ்டு பிடிச்ச ஆக்டரு அஜித் சொல்லலாம் அவர் ஒரு எளிமையான நடிகர் என்னதான் இருந்தாலும் நடிப்பை மட்டும் பார்த்துட்டு போகாமல் அதே சமயத்தில் அவரோடய பேஷனையும் ஃபாலோ பண்ணிட்டிருக்காரு பைக் ரேசு கார் ரேசில் இருந்தார் அதுக்கப்புறம் நெறையா போன் ஃபிராக்சர்சு அதுமாதிரி நெறையா சந்தித்தாரு இருந்தாலுமே அவரோட ஒரு மனது நிம்மதிக்காகவும் ஒரு பேஷனை விட்டுறகூடாதுன்ற ஒரு இதுக்காகவும் அவர் அந்த பைக்கில் ரைட் பண்றது எதையும் விடாமல் இருக்கார் அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அடுத்தது பார்த்திங்கனா நம்ம தனுஷு சாரை சொல்லலாம் அவர் ஒரு கேரக்டரு பண்ணாருனால் அந்த கேரக்டராகவே மாறிவிடுவாரு அந்தமாதிரி ஒரு தகுதியுடைய நடிகர் அவர் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பாலிவுட் ரேஞ்சில் போயிட்டார் அதனால அவரை நெனச்சு கொஞ்சம் பிடிச்ச ஆக்டர்னு சொல்லலாம் அடுத்தது கார்த்தி கார்த்தி நெறைய படங்களில் நடித்திருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது பொன்னியின் செல்வன்தான் அதில் நல்லா பெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாரு எல்லார்கிட்டயும் ஜாலியாக பேசிகிட்டு எல்லா பெண்ணுங்களையும் சைட் அடித்துட்டு அப்படி இருந்தது அந்த ரோல் எல்லார் மனதிலியும் அப்படியே நின்றுட்ருந்துச்சி அடுத்தது பார்த்திங்கனா அவரோடய அண்ணன் சூர்யாவை சொல்லலாம் அவர் இந்த வயதிலியும் அவரோடய பாடி மெயின்டைன் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நடித்திட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தா மாஸான என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டாரு விக்ரம் படத்தில் அதே படத்தில்தான் நம்ம கமலஹாசன் சாரும் வந்து பக்காவான கம்பேக் கொடுத்தாரு அதுக்கு அடுத்து ஹீரோயின்ஸில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பிடிச்சது சமந்தா அவங்களை எதனால் பிடிக்கும்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அழகாக இருக்காங்க அதனால் பிடிக்கும் ஓகேவா அடுத்தபடியாக பார்த்திங்கனா இப்போதிக்கி மிருனால் தாகூர்னு ஒருத்தங்க ஒரு படத்தில் நடித்தாங்க இவர் கூட துல்கர் சல்மான் கூட இந்த படம் கூட ஹிட் ஆச்சு ரொம்ப அதில் போர் வீரராக நடித்திருப்பாரு அந்த சீனே லவ் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அதனால அவங்களை பிடிக்கும் அவங்க ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் இருப்பாங்க சேரிலாம் கட்டிக்கிட்டு அதனால அவங்களை ரொம்ப பிடிக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கனா நம்ம ரஜினி சார் ரஜினி சார் மாதிரி யாராலேயுமே வரவே முடியாது அதனாலதான் அவரு சூப்பர் ஸ்டாருன்ற ஒரு பட்டத்தோடு இருக்கார் இப்போ அவரு நடிக்கிறது வேணுனால் காமெடியாக இருக்கலாம் ஆனால் அவர் முன்னாடிலாம் பார்த்திங்கனா அவர் ஒரு படம் நடித்தா அது ஹிட் ஆகாம இருந்ததே கிடயாது அவரை மாதிரி ஆக்ஷன்ஸ் யாரும் பண்ண முடியாது அவரை மாதிரி டைலாக்கும் யாராலேயும் டெலிவரி பண்ண முடியாது அவரு அந்த ஸ்மோக் பண்ற ஸ்டைலு அது உட்காந்துருக்குற ஸ்டைலு எல்லாமே பக்காவாக இருக்கும் அதனாலதான் அவரு சூப்பர் ஸ்டாருன்னு பேர் வந்துச்சு அடுத்தபடியாக பார்த்திங்கனா இப்போ நம்ம பிரதீப் குமாருன்னு ஒரு ஆக்டரு வந்துட்டிருக்காரு ஏதோ ஒரு படம் லவ்வு பிரேக்அப்பு லவ்வை வச்சு எடுத்தார் படம் பேர் சரியாக தெரியல கோமாளி படத்தோட டேரக்டருன்னு சொல்லிட்டிருக்காங்க அவரும் சூப்பராக எடுத்துருந்தார் இந்த ரீசன்ட் டைம்ஸில் லவ்வு எப்படி இருக்குது என்னென்ன பிரச்சினல்லாம் வருது அதை எப்படிலாம் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துருந்தார் அதுவும் பக்காவாக இருந்துச்சு இவ்வளதான் எனக்கு சினிமா பற்றி உள்ளது மைண்டில் டக்குன்னு நிற்குறது விஷயன்னா நம்ம தளபதி நடித்த சர்க்கார் படமும் கத்தி படமும் சொல்லலாம் ரெண்டு படத்துலேயுமே மக்களோடய கஷ்டங்களை எடுத்து சொல்லியிருந்தாரு அது கண்டிப்பாக அதை கொஞ்சம் பார்க்குறவுங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடைமுறைக்கும் அதை சிந்தித்தா நல்லாயிருக்குன்னு நினைக்குறேன்